இந்தியாவில் வந்து ரெண்டு கட்சி இருக்குங்க ஒன்று பிஜேபி இன்னொன்று காங்கிரஸ் இதில் வந்து எனக்கு வந்து காங்கிரஸ் இருக்கும் போது நல்லா இருந்துச்சு அவங்க வந்து எல்லா விலவாசியும் தரமாக கண் கம்மி பண்ணாங்க இது வந்து இப்போ வந்து சிலிண்ட்ரு விலையிலருந்து எல்லாமே ஏறிடுச்சிதான் அதனால் நமக்கு இது இந்த காங்கிரஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்புறோம் வந்து ஜனநாயகம் வந்து ஜாதி மத வேறுபாடு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல எல்லா ஒரே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஜாதி அப்படி இந்த ஜாதி இப்படி இவங்க அப்படி இப்படியெல்லாம் பேச கூடாது ஒரு ஜாதிய பற்றி தரக்குறைவாக பேச கூடாது எல்லாமே ஒற்றுமையாக ஒரே மாதிரி வரணும் எல்லாத்துக்கும் சமம்மாக இருக்கணும் அப்புறம் வந்து பிடுச்ச தலைவருன்னு பார்த்திங்கன்னா அம்மா ஸ்டாலினே இருக்கார் அவர் வந்து இந்த ஆயர்ரூபாவ ஊதியம் இது தராருன்னு வச்சுக்கோங்க அது தந்துவிட்டு விலைவாசியெல்லாம் ஏற்றிட்டாங்க சிலிண்ட்ருக்கு அந்த ஆயர்ரூபா பத்த மாட்டேங்கிது இந்த மாதிரி இருந்தா அது ஒன்றும் பண்ண முடியாது பஸ்ஸுக்கு யாருமே ஃப்ரீயாக விடுனு கேட்கல அவர் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டு வேறு இதெல்லாம் ஏற்றி விட்டாரு அதெல்லாம் கம்மி பண்ணி இது பண்ணணும் அது வந்து அவர்கிட்ட நான் அதான் கேட்பேன் அவரை பார்த்தா